நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு கலை சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து இந்த ஓவியத்து மேலே அதிக ஈடுபாடு அதேமாதிரி சிற்பங்கள் செய்கிறது மண்ணில் களிமணில் வந்து உருவ பொம்மைகள் செய்கிறதெல்லாம் செய்வேன் இப்படி நிறைய பேர்த்துக்கு நான் வந்து என்ன நண்பர்களுக்கு எல்லாம் வந்து ஏதாவது விசேஷம் வீட்டில் ஏதாச்சும் நடந்ததுன்னா அப்போது வந்து இந்த ஓவியம்லாம் வரைஞ்சு அவங்களுக்கு பரிசளிக்கிறது சிற்பங்கள் சின்னச் சின்ன சிற்பங்கள்லாம் செஞ்சி நான் வந்து அவங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்கிறேன் அதனால் எனக்கு ஒரு மனது ஒரு நிம்மதி ஏற்படுது